ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ ஆமாம் பேசுறேன் நீங்கள் எந்த டைம் கூப்பிட்டு பிக் பண்ணாலும் சரி காலையில மார்னிங்கில் போயிட்டு கிளம்ப போகறோம் அப்படின் சொன்னாலும் சரி இல்லை நைட்டில் கிளம்ப்ங்க அப்படின் சொன்னாலும் சரி அந்த டைம்லருந்து நான் அஞ்சு நாள் வந்து உங்கள கூபிட்டு போ போகறன் ஆ சரி ஓகேமா ஊட்டி கொடைக்கானல் மற்ற ப்ளேஸ் எதாவது பாக்ணுங்களா இல்லை அது மட்டும்தானா ஆ சரி நான் அந்த ப்ளேஸ் போக கூடிய வரம்போது ஊட்டிலருந்து மறுபடியும் அங்கே போய் பார்க்கம்போது நடுவில் எதாவது கோயிலுங்க இருக்கிறது அப்புறோம் பார்க் அந்த மாதிரி இருக்கது எல்லாமே நான் காமிச்சிட்டு போறேன் அப்புறோம் உங்ளுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஆளுக்கு எவ்ளோன்னு அமௌன்ட் சொல்லிட்றன் அப்புறோம் அது சாப்பாடு எல்லாம் நாங்களே அரேஞ் பண்ணி தரோம் ஆ எல்லாமே நாங்களே அரேஞ் பண்ணுறோம் மற்ற செலவு இந்த டீ மற்ற செலவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க நீங்கள் எத்தனை பேர் வரிங்கன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ட்ராவல்ஸ் வந்து இது பண்ணுவோம் அலகெட் பண்ணுவோம் சிவன் கோயில் இருக்கும் அதற்கு நிறைய சக்தி வாய்ந்த கோயில் நல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ளேஸ்மே வந்து கூட்டிட்டு போகறன் ஆ சரி ஓகே கண்டிப்பாக நீங்கள் மறுப்படியும் நீங்கள் பெர்மிசன் சொல்லுங்கள் எப்போ போணும் அப்படிங்கறத நான் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுறன் ஆ அங்கே தர்மபுரியில இருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்டில் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்டில் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா நான் உங்கள் அட்ரஸ் நீங்கள் எத்தனை பேர் வரிங்கன்னு சொல்லுங்கள் ஆ சரி ஆ சரி ஓகேமா தேங்க்கியூ மேம்